ஹலோ சொல்லுங்க ஓகே நான் நான் டூரிஸ் விசாக்காக உங் டூரிஸ் போகணும் அதுக்காக உங்கள் டெம்ப்பிளை வந்துட்டு நான் விசிட் பண்ணலான்ருக்கேன் சக்தி டெம்ப்பிள்னு சொல்லிட்டு உங்கள் ஊரில் இருக்குங்ளா நீங்கள் வந்தால் காமிப் காமிப்பீங்ளா சரிங்க அங்கே வந்துட்டு பழைய காலத்தில் உள்ளவங்க வந்துட்டு கட்டின கோவில்களா இல்லை வந்துட்டு இப்போ இருக்கிற கோவில்களா அதெல்லாம்

ஆ சரிங்க அங்கே வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஃபேமஸ்ஸா சொல்ல வேண்டிய விஷயம் அந்த கோவில்களில் ஆ சரிங்க நாங்கள் ஒரு ஃபைவ் ஆர் சிக்ஸ் பேர் வருவோம் ஆ ஓகே மேம் ஆ சரிங்க மேம் அந்தக் கோவிலில் ஃபேமஸ்

ம் ஆ சரிங்க அந்த அந்தக் கோவில்ல என்ன வந்துட்டு பெனிஃபிட்டாக இருக்குன்னு நான் தெரிஞ்சிக்லாங்ளா அதில் வந்துட்டு யாரெல்லாம் வருவாங்க நிறையா பேர் வருவாங்கன்னு சொல்கிறீங்கல்ல

ஆ சரி ஆ அப்போது வந்தால் என்ன சுற்றி காட்டுவீங்ளா எல்லா கோவிலுக்கும் அழைச்சிட்டு போவிங்கல்ல ஆ சரிங்க ஆ சரிங்க அந்தக் கோவிலில் வந்துட்டு எது ஃபேமஸ்ஸுன்னு கேட்குறேன் எது வந்துட்டு பிடிச்சதா இருக்கும் அந் ஆ சரிங்க தஞ்சைப் பெரிய கோவிலில் நந்தி தான் பேமஸு ஆ சரிங்க அங்கே ஏதோ சுரங் சுரங்க பாதைல்லாம் இருக்கிறதா சொல்கிறாங்க அதெல்லாம் உண்மையா பொய்யா ஆ சரிங்க நாங்கள் ஒரு ஃபைவ் ஓ க்ளாக் ஈவ்னிங் ஃபைவ் ஓ க்ளாக் மேலே கிளம்பி நாங்கள் வர்றோங்க நாங்கள் ஒரு ஃபைவ் பேர் சிக்ஸ் பேர் வருவோம் ஆ சரிங்க ஓகேங்க